எனக்கு பிடித்த உணவு வகைன்னால் என்னென்ன வந்து எனக்கு வந்து சண்டே டைம்லெலாம் வந்து அதிகமாக நாங்கள் நாண் வெஜ்ஜி தான் எடுப்போம் எங்கள் வீட்டில் அதை வந்து நாங்கள் என்ன பண்ணுவோன்னால் வந்து காலையில் சாப்புடுறதுக்கு வந்து சப்பாத்தி சிக்கன் கிரேவி அந்த மாதிரி நாங்கள் பண்ணிக்குவோம் மத்தியானத்துக்கு வந்து நாங்கள் என்ன பண்ணிக்குவோன்னால் வந்து சிக்கன் பிரியாணி பண்ணிக்குவோம் நாங்கள் நாங்கள் வந்து நிறைய வந்து சிக்கனே தான் ஃபுல்லாக விரும்பி சாப்பிடுவோம் ரொம்ப கம்மி நாங்கள் மட்டன் சாப்பிட்றது அதெல்லாம் ஃபிஷ்ஷு எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஆனால் வந்து எங்கள் வீட்டில் அதிகமாக நாங்கள் ஃபிஷ்ஷு வாங்க மாட்டோம் வாங்கி செய்ய மாட்டோம் நாங்கள் கடையிலேயே வாங்கி வந்து சாப்பிட்டுக்குவோம் ஏன்னா வந்து அதை வந்து எங்கள் வீட்டில் யாருக்கும் கிளீன் பண்ண தெரியாது அதை சரியான முறையில் கழுவத் தெரியாது அப்படின் சொல்லிவிட்டு எங்கள் வீட்டில் வாங்க மாட்டாங்க ஆனால் வந்து எங்கள் வீட்டில் எல்லோருக்குமே வந்து இந்த மீன் அப்படின்ற ஒரு விஷயோம் வந்து ரொம்ப பிடிச்ச விஷயோம் அது சிக்கன் பிடிக்கும் அந்த சிக்கனுக்கு சமமாக வந்து இந்த மீன் வந்து பிடிக்கும் அப்படின் சொல்லுவோம் இதை வந்து நாங்கள் என்ன பண்ணுவோன்னால் வந்து கொஞ்சம் வந்து காலையில் சப்பாத்திக்கு வந்து கிரேவி மாதிரி பண்ணிக்குவோம் அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் எடுத்து வெச்சு அதை பிரியாணியாக செஞ்சுக்குவோம் நாங்கள் அதுக்கப்றம் வந்து அந்த பிரியாணிக்கு வந்து கத்திரிக்காய் கொஜ்ஜி மாதிரி வைப்போம் அந்த தொக்கு மாதிரி வைப்போம் அந்த கத்திரிக்காவை வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணாமல் ஃபுல்லாகவே ஒரு ஒரு கத்திரிக்காயுமே வந்து எண்ணெய் கத்திரிக்காய் மாதிரி கட் பண்ணி அதை வந்து செஞ்சுக்குவோம் நெக்ஸ்ட்டு வந்து இந்த தயிர் பச்சடியிலா வந்து வெங்காயலாம் போட்டு பண்ணுவோம் இல்லைங்களா அது அது போட்டு ரெடி பண்ணி வெச்சுக்குவோம் அப்புறம் வந்து ஒயிட் ரைஸ் அப்புறம் ரசம் அப்புறம் வந்து சிக்கன் குழம்பு கொஞ்சம் வச்சிக்குவோம் இந்த மாதிரி நாங்களாம் சண்டேயிலருந்து நிறைய இந்த மாதிரி தான் செய்வோம் இது வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த காம்பினேஷன் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் நைட்டுக்கு வந்து நாங்கள் என்ன பண்ணுவோன்னால் வந்து அந்த சிக்கன் கிரேவி சிக்கன் குழம்பு பிரியாணி இதெல்லாமே நைட்டுக்கு கொஞ்சம் இருக்கும் அதே வந்து அது கூட வந்து நாங்கள் இந்த தோசை மாதிரி செஞ்சு இல்லை இட்லி அந்த மாதிரி செஞ்சு நாங்கள் அதை சாப்பிட்டுக்குவோம் நாங்கள் நாங்கள் வந்து இந்த மோஸ்ட்லி வந்து இந்த சிக்கன் அதெல்லாம் எடுத்துகிட்டு வந்தாங்கன்னால் வந்து நாங்கள் வந்து வேஸ்ட் பண்ண மாட்டோம் அந்த நிறையா அவ்வளோலாம் எடுத்துகிட்டு வர மாட்டோம் நாங்கள் இவ்வளோ தான் சாப்பிடுவோன்றது வந்து எங்களுக்கே தெரிஞ்சு அதுக்கேற்ற மாதிரி எவ்வளோ வாங்கணுமோ அவ்வளோ மட்டும் வாங்கிவிட்டு வந்துடுவோம் அப்புறோம் வந்து ரொம்ப ரேர் இந்த மீன் வாங்கிட்டு வரதெல்லாம் எங்கள் தாத்தா வந்து மீன் வாங்கி கொடுத்து அனுப்புவார் அவங்க எ மீன் விற்கிறவுங்க அவங்கக்கிட்டியே வந்து நல்லா கழுவி கிளீன் பண்ணி வாங்கிக் கொடுத்து அனுப்புவார் ஏன்னால் அவர் போனால் மட்டுந்தான் வந்து கொஞ்சம் பேசி இது கொஞ்சம் கழுவிக் கொடுங்க அப்படின் சொல்லி அவங்களுக்கு தெரியாது கொஞ்சம் கழுவிக் கொடுங்க அப்படின் சொல்லி கேட்டு அதுக்கு வந்து க கிளீன் பண்ணி தரத்துக்கு அதுக்கு ஒரு அமௌண்ட்டு கொடுத்துட்டு அப்புறமாக அதை வாங்கிட்டு வந்து கொடுப்பாரு பிடிக்கும் ஆனால் இவங்க இது இந்த மாதிரி ஸ்மல் வரும் கழுவ மாட்டேறாங்க சரியாக அப்படின் சொல்லிவிட்டு வாங்காமல் விட்டுடுறாங்க அவங்க அப்படின் சொல்லிவிட்டு எங்கள் தாத்தாவே வந்து இதெலாம் வந்து கிளீன் பண்ணி வாய்கினு வந்து கொடுப்பாரு நான் அதுக்கப்புறம் செய்கிறதெல்லாம் வந்து நாங்கள் செஞ்சுக்குவோம் அதெல்லாம் செய்யத் தெரியும் அதில் வந்து இந்த ஃபிஷ்ஷு வந்து மசாலாவெலாம் நல்லா தடவிட்டு அது எ தோசை தவாவில் போ எண்ணெய் ஊற்றி போட்டு எடுத்து வந்து அது வந்து எங் குழந்தைங்கள்லாமே எங்கள் வீட்டில் வந்து ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க அது மட்டும் இல்லாமல் வந்து இந்த மட்டன் போட்டி அது கூட வந்து நாங்கள் ரொம்ப விரும்பி சாப்பிடுவோம் அது வந்து காலையிலேயே எங்கள் வீட்டில் சொல்லி வச்சிருவாங்க சிக்கன் வாங்குற கடையில் வந்து அங்கே வந்து சிக்கன் கொஞ்சம் வாங்கிவிட்டு மட்டன் கொஞ்சம் வாங்கிப்போம் நாங்கள் கொஞ்சம் பெரிய ஃபேமிலி அதனால வந்து சிக்கன் மட்டன் ஃபிஷ் இது மூணுமே வந்து கொஞ்சம் கொஞ்சம் வாங்கிக்குவோம் மட்டனில் வந்து நாங்கள் வந்து இந்த இந்த போட்டி அது வந்து ரொம்ப பிடிக்கும் எல்லோருக்கும் சொல்லிவிட்டு நல்லா கிளீன் பண்ணி அவங்களே கொடுத்துருவாங்க நாங்கள் வந்து அடிக்கடி வாங்குறோம் அப்படின்றதால வந்து தெரிஞ்சவங்கள் அப்படின்றதால வந்து அதை ஃபுல்லாக ந நல்லாக கிளீன் பண்ணி குடுத்துருவாங்க சின்ன சின்னதாகவே கட் பண்ணி குடுத்துருவாங்க அவங்க நாங்கள் வந்து செய்கிறது மட்டுந்தான் வேலை அந்தளவுக்கு அவங்க கிளீன் பண்ணி குடுத்துருவாங்க அது வந்து நல்லா எங்கள் வீட்டில் வந்து இது எங்கள் அத்தை ரொம்ப சூப்பராக பண்ணுவாங்க அவங்க நல்லா பண்ணி கிளீன் பண்ணிக் கொடுத்து அனுப்புனால் கூட எங்கள் அத்தை ஒரு வாட்டி கிளீன் பண்ணுவாங்க சுடு தண்ணீரில் போட்டு கிளீன் பண்ணி எடுத்துடுவாங்க அப்புறமாக தான் அதை வந்து கொஞ்சம் கிரேவி மாதிரி பண்ணுவாங்க நல்லாயிருக்கும் அது அப்புறம் வந்து இது அதுலேயே வந்து ஆட்டுக்கால் வந்து சூப் வைக்கிறதுக்காக வாய்ன்கிட்டு வருவாங்க அதை வந்து எங்கள் மாமா என்ன பண்ணுவாருனா வந்து அதை சுட்டு அது மேலே இருக்கிற அந்த ஆட்டுக்காலில் இருக்கிற முடி அதெல்லாம் வந்து எடுக்கிறதுக்காக அதை சுட்டு நல்லா கிளீன் பண்ணி நல்லா சூப்பராக அதை கிளீன் பண்ணி வச்சிருப்பாரு வைப்பார் அவரு அதை வந்து நாங்கள் சூப் மாதிரி ரெடி பண்ணணுன்றத்துக்காக அதை வந்து நாங்கள் ரெடி பண்ணி வச்சிருப்போம் அது எங்களுக்கு யாருக்குமே செய்ய தெரியாது எங்கள் பக்கத்து வீட்டில் வந்து ஒரு முஸ்லீம் ஒரு ஆண்ட்டி இருக்காங்க அவங்க வந்து இதை நல்லா பண்ணுவாங்க அவங்க அவங்க வந்து எனக்கு எங்களுக்கு அந்த ஆட்டுக்கால் சூப் வந்து வச்சிக் கொடுத்துட்டு போவாங்க அது ரொம்ப சூப்பராக இருக்கும் எங்கள் வீட்டில் யாருமே மிஸ் பண்ண மாட்டோம் அந்தளவுக்கு அந்த ஸ்மெல்லே வந்து வந்து வேணான்னு சொல்கிறவங்க கூட சாப்பிட்ணும் அப்படின்ற ஒரு எண்ணம் வர மாதிரி இருக்கும் அது அது வந்து நல்லா ஸ்ட்ரென்த்து அப்படின்றத்துக்காக வந்து ஒரு மாசத்தில் ஒரு ரெண்டு டைம் அந்த மாதிரி நாங்கள் எடுத்து செய்வோம் குடிக்கிறத்துக்கும் ரொம்ப நல்லாவே இருக்கும் அவங்க செய்கிறது அப்புறம் இந்த சளி பிடிச்சிட்ருந்தா அந்த மாதிரி டைமில் வந்து வாங்கிட்டு வந்து கொடுத்தா அவங்க வந்து செஞ்சுக் கொடுத்துருவாங்க அந்த டைமில் வந்து நாங்கள் குடிக்கும்போது வந்து அந்த சளி அந்த நெஞ்சு சளி இரும்மல் அது எல்லாமே வந்து அடுத்த நாளே வந்து இல்லாத மாதிரி இருக்கும் அந்தளவுக்கு அது வந்து நல்லா பவர்ஃபுல்லாக இருக்கிறதால எங்களுக்கு அது வந்து ரொம்ப பிடிக்கும் அது குடிக்கிறதுக்கே நல்லாவும் இருக்கும் நெக்ஸ்ட் வந்து இந்த சிக்கன் கபாப் கூட வந்து அந்த சூப் குடிக்கிறது வந்து எங்கள் வீட்டில் எல்லோருக்கும் ரொம்ப பிடிக்கும் அந்த சிக்கன் வந்து ஒரு ஒரு சில டைமில் வந்து நாங்கள் சிக்கன் குழம்பா வைக்காமல் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மாதிரி நல்லா அது கிளீன் பண்ணிவிட்டு மசாலாவெலாம் போட்டு நல்லா ஊற வச்சிட்டு அதுக்கப்புறம் எண்ணெயில் போட்டு எடுத்து அதில் கருவேப்பிலை எண்ணெயில் போட்டு எடுத்து அப்புறம் ஆனியன் அப்டேயே கட் பண்ணி போட்டது வந்து ரொம்ப பிடிக்கும் எல்லோருக்கும் அது செஞ்சு எடுத்துகின்னு வந்து வச்சியாங்கன்னா அது வந்து வைக்கிற டைம் தான் அது நம்ம போய்ட்டு இப்படி வர வரதுக்குள்ளே வந்து அது வந்து காலியாகிடும் அந்த அளவுக்கு வந்து எங்கள் வீட்டில் எல்லோரும் விரும்பி சாப்பிட்றது வந்து இந்த மீன் வறுவல் அப்புறம் இந்த சிக்கன் சிக்ஸ்டி ஃபை இந்த போட்டி இந்த மாதிரி விஷியெமெல்லாம் வந்து எங்கள் வீட்டில் வந்து நல்லாவே வந்து ரொம்ப பிடிக்கும் அப்படின் சொல்லலாம் நல்லாவே சாப்பிடுவோம் நாங்கள் வெஜ்ஜில் வந்து நாங்கள் வந்து இந்த புதினாவில் வந்து புதினா ரைஸ் மாதிரி புதினா புலாவ் அப்படி பண்ணுவோம் நாங்கள் அது வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் வந்து ஃப்ளேவரே வந்து நல்லாயிருக்கும் சாப்பிட்றத்துக்கு வந்து சா இன்னும் சாப்புட்ணும் அப்படின்ற அளவுக்கு இருக்கும் காரம் உப்பு எல்லாமே வந்து கரெக்டாக இருக்கும் அப்படின்றதால வந்து நம்மளுக்கு வந்து சாப்பிட்டா வந்து அந்தளவுக்கு பெருசாக எதுவும் இந்த புதினா சாப்பிட்டா ஹீட் ஆகிடும் அப்படின்ற அது மாதிரிலாம் இல்லை இது எல்லாமே வந்து காரம் உப்பு புளிப்பெலாம் ஈக்குவலாக இருக்கிறதால வந்து நம்மளுக்கு வந்து அந்தளவுக்கு வந்து அந்த டேஸ்ட் வந்து அந்தளவுக்கு பெருசாக எதுவும் ஹீட் ஆக்கிவிடாது அந்த புதினாவோடய ஃப்ளேவர் வந்து அதனால் வந்து நாங்கள் எல்லோருமே நார்மலாகவே சாப்பிடுவோம் இதை ஒதுக்கி வைக்கணும் அப்படின்லாம் ஒதுக்கி வைக்க மாட்டோம் நெக்ஸ்ட்டு இந்த கத்திரிக்காய் எண்ணெய் கத்திரிக்காய் காரக்குழம்பு இருக்கும் அது கூட ரொம்ப பிடிக்கும் டொமேட்டோ ரைஸ் செய்வோம் அதுக்கும் வந்து இதை நாங்கள் சைடிஷ்ஷாக செஞ்சுக்குவோம் அது வந்து ஃபுல்லாக அதையும் வந்து ஃபுல்லாகவே கட் பண்ணாமல் நாலு பக்கம் மட்டும் கட் பண்ணிவிட்டு தனி தனியாக கட் பண்ணாமல் அதை வந்து எண்ணெய் கத்திரிக்காய் மாதிரி கொஞ்சம் எண்ணெய் கொஞ்சம் சேர்த்து ஊற்றி அதை செய்கிறது வந்து ரொம்பவே டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அது அந்த மாதிரி பண்ணிக்குவோம் அது அந்த மாதிரி பண்ணுறதால வந்து அந்த கத்திரிக்காவோடய டேஸ்ட் வந்து இன்னும் கொஞ்சம் நம்மளுக்கு நல்லா அதிகமாக கிடைக்கும் அப்படின்றதால வந்து கத்திரிக்காவை இந்த மாதிரி தான் அதிகமாக செஞ்சு சாப்பிடுவோம் இதை கட் பண்ணி அந்த மாதிரிலாம் செ அதிகமாக செய்கிறதில்ல நாங்கள் நெக்ஸ்ட்டு வந்து இந்த கா கத்திரிக்காயை வந்து கட் பண்ணும்போது வந்து நம்ம வந்து ஃபுல்லாக கட் பண்ணால் அதில் வந்து எதாவது பூச்சி இருக்கா அப்படின் பார்ப்போம் ஆனால் வந்து இது வந்து அதுலேயே வந்து நாலு பீஸாக அஞ்சு பீஸாக கட் பண்ணும்போது வந்து ரொம்ப அதை வந்து சேஃபாக பார்க்கணும் அப்படின் சொல்லி பார்த்து பார்த்து செய்வோம் எங்கள் வீட்டில் அதை நெக்ஸ்ட்டு வந்து வெண்டக்காய் வெண்டைக்காவும் அதே மாதிரி தான் இருக்கும் அந்த வெண்டைக்காவ வந்து நாங்கள் எண்ணெயிலியே ஃபுல்லாக டிரை பண்ணிவிட்டு அதில் வந்து மசாலாவெலாம் போட்டு அது வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும் எனக்கு வந்து சாம்பார் பருப்பு சாம்பார் மட்டுமே செஞ்சுட்டு அதை செஞ்சாங்கன்னால் வந்து ரொம்ப விரும்பி சாப்பிடுவேன் நான் அதை எனக்கு ரொம்பவே பிடிச்சது அதுக்கப்றம் இந்த காம்பினேஷன் மாதிரியே வந்து இந்த தயிர் சாதம் இந்த தயிர் சாதத்தில் வந்து இந்த உருளைக்கெழங்கு பொரியல் அது ரொம்பவே சூப்பரான காம்பினேஷன் அது எனக்கு அது ரொம்ப பிடிக்கும் அது எனக்கு வந்து அதை சாப்பிட்ணுன்ற ஒரு ஆசை இருக்கும் ஆனால் வந்து எனக்கு வந்து இந்த சளி பிடிச்சிக்கும் அப்படின்றதால வந்து நான் அதிகமாக அதை சாப்பிட விட மாட்டாங்க எங்கள் வீட்டில் அதை ஆனால் எனக்கு அது ரொம்ப பிடிச்ச காம்பினேஷன் அது அதே மாதிரி இந்த லெமன் ரைஸ் அதுக்கெலாமே கூட வந்து இந்த உருளைக்கெழங்கு பொரியல் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும் கோவக்காய் பொரியல் உருளைக்கெழங்கு பொரியல் இதெலாமே வந்து ரா ரொம்ப பிடிச்ச ஒரு பொரியலாக இருக்கும் அது இதெல்லாம் சாப்பிடுட்டு சண்டேஸில் வந்து கண்டிப்பாக நாங்கள் வந்து எனக்கு ஐஸ் கிரீம் வேணும் அப்படின் சொல்லி கெஞ்சி யாருக்கிட்டேயாவுது கெஞ்சாயாவுது நான் வந்து வாங்கிட்டு வந்து கொடுக்கச் சொல்லி சொல்லுவேன் அது சாப்பிடும்போது அ ஆ அந்த டைமில் சாப்பிடும்போது அது ஒரு நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்கற மாதிரி இருக்கும் ஒரு ஹேப்பியாக இருக்கும் அது என்னென்னு தெரியாது ஆனால் வந்து அன்றைக்கு வந்து சாப்பிட்ணும் அப்படின்ற ஒரு எண்ணம் வரும் நாங்கள் எல்லோருமே வந்து ஐஸ் கிரீம் சாப்பிடுவோம் அதனால் இது தான் எனக்கு பிடிச்ச உணவு வகை அப்படின் சொல்லலாம்